நான் பிறந்த மதம் வந்து ஹிந்து மதம் நிறையா பிற மதங்கள் இருந்தாலும் எனக்கு எப்போமே பிடிச்ச மதம்னு பார்த்திங்கன்னா நம் என்னோடய மதம் தான் ஹிந்து மதத்தை தாண்டி எனக்கு ஒரு சில மதங்கள் வந்து பிடிக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னால் முஸ்லீம்ஸ் ஏன் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட கோட்பாட்டுகளை தாண்டி எதுவுமே அவங்க நடந்துக்கிறதில்லை நம்ம ஹிந்து மதத்திலியும் நிறைய கோட்பாடுகள் இருந்தது ஆனால் அதில் வந்து நம்ம இப்போது ஒரு சிலது மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு சிலது அப்படியே கை விட்டுவிட்டோம் ஆனால் முஸ்லீம்ஸ் அப்படி இல்லை அவங்களோட கோட்பாடுகளை தாண்டி அவங்க எப்புவுமே நடந்துகிட்டதில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா புத்த மதம் புத்த மதம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்கக்கிட்டருந்து எப்படி பொறுமையாக இருக்கணும் எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் வாழ்க்கைக்கு பொறுமையும் அமைதியும் ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம புத்த மதத்துலிருந்து கற்றுக்கலாம்